ஹலோ மேம் இப்போது ரீசண்ட்டாக உங்களுக்கு ஈவென்ட் பண்ணி இருந்தோம்லே மேம் வெட்டிங் ஈவென்ட்டு ஆ ஆ ஆமாம் மேம் அங் அங்கே இருந்து தான் கால் பண்ணி இருக்கேன் எப்படி மேம் இருந்துச்சு ஈவென்ட்டு டெக்ரேஷன்னு அதெல்லாம் எப்படி ஆ ஆ ஆ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா மேம்

அப்படிங்களா ஆ ஏன்னால் நாங்கள் போர்ட் வச்சுருந்தோம் அங்கே ஈவென்ட் போர்டு வச்சுருந்தோம் என்ட்ரன்ஸ்சில் ம் ம் ம் அப்படிங் ம் ம் அப்படிங்களா சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்களா ம்

ஓகே ஓகே மேம் அதுதான் சரி ரிவ்யூஸெலாம் கேட்குலாம் அப்படின்ட்டு என்னென்னா ம் ஓ பரவாயில்ல ஓகே மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அப்படிங்களா ஏன்னால் எல்லாமே நம்ம ஹோல் சேல் ப்ரைஸ்சில் தான் மேம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாம் ம் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல விசேஷம் நடக்கும் இன்னும் ம் விசிட்டிங் கார்டு ஆ விசிட்டிங் கார்டும் வச்சுருந்தோம் கான்டேக்ட் நம்பர் அந்த போர்ட் மாதிரி வச்சுருந்தோம் பேனர் மாதிரி ம் ம் ஓ ம்

ஓ சூப்பர்

ஓகே மேம் ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் கான்டேக்ட் பண்ணுங்க மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஒரு டவுட்லேயே நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அத கொடுக்கம் போது ஒரு பயம் பயத்தோடேயே கொடுத்துட்டு இருந்தீங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி பண்ணதெலாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு பார்த்து பண்ணுங்க பார்த்து பண்ணுங்கன்னு அத்தனை வாட்டி சொல்லிகிட்டு இருந்தார் அப்பா வேறு அதுதான் சரி ஓகே அதுதான் சரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படின்ட்டு தான் ம் ஏன்னால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்க எப்படி இது பண்ணாங்க

ம் ம் ஓ சூப்பர் ஆ ம் ம் ஓகே ஓகே ஓ பரவாயில்ல மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அதை தான் சரி கேட்டுக்கலாம் ஏன்னால் பயத்தோடேயே ஏதோ பண்ணிங்களே அதுதான் சொல்லிட்டு கேட்குலாம் அப்படின்ட்டு ம்

ம் ஆமாம் ஆ

ம் ஆ ஆ ஏன்னால் இப்போ அதுதான் மேம் ட்ரெண்டிங்கில் போய்விட்டு இருக்குது அதுதான் சரி இப்போது இருக்கிறத விட நான் அப்பாவுக்கு கொஞ்சம் ஏன்னால் அப்பா சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல கொடுத்து நிறைய காசு செலவு பண்ணி இது பண்ணிவிட்டோம்பா இங்கேயும் அது மாதிரி பண்ணிவிட கூடாது காசு போனாலும் பரவாயில்ல நல்லா பண்ணணும் நல்லா பண்ணித்தரணும்னு சொன்னாங்க சரி ஓகே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கலான்ட்டு ஏன்னால் இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் போய்விட்டு இருக்குது ஸோ ஏன்னால் ஒரு மெமரீஸாக இருக்கும்லே மேம் அது சரிங்க மேம் சரிங்க மேம் ஆமாம் ம் ம் ஒரு மெமரியாக இருக்கும் ஓ ஓகே ஓகே மேம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் அதுதான் அப்பா கிட்டே சொல்லிவிடுங்க சரிங்களா ஆ சரிங்க சரிங்க மேம் ஓகே மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ம்